தமிழ்மொழி உங்கள் கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தை எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னா இப்போ தமிழ் மொழியில் வந்துட்டு நம்ம அந்த காலத்திலல்லாம் சேரர் சோழர் பாண்டியர் இந்த மாதிரி மூணு மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க ஆட்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்கும் போது அதில் நம்மளோடய நாட்டோட செல்வவளம் அவ்வளோ இதாக அழகாக ஒரு நான் நம்ம இந்தியாவா இந்தியானாவே செல்வவளமிக்க நாடு தான் அப்படின்ற பேரெல்லாம் வந்துச்சு ஆனா இப்போ இந்தியாவில நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்மொழியை யாரும் அவ்வளோ மதிக்கிறதில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் நாலேஜ் உனக்கு இருக்கா நீ இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் உனக்கு இப்பவே வேலை இல்லையா போய்க்கிட்டே இரு இங்கிலீஷ் இல்லாதவங்கலாம் வெயில் வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்படணும் இதே இங்கிலீஷ் நாலேஜ் உனக்கு இருக்கா நீ வந்து உள்ளே வந்து வேலை செய் இல்லையா வெளியில் போ கலாச்சாரத்தை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிவிட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் வந்து நம்மை அடிமைப்படுத்துனாங்க அதில் வந்து தமிழ் மேலே அவ்வளோ ஒரு தாக்கம் அடிமைப்படுத்தி நான் அதுக்காக நம்ம காந்தி தாத்தா சுதந்திரம் வாங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு போராட்டம் அதெல்லாம் முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் திருப்பி நீ நீங்கள் உங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியுமா தெரிஞ்சவங்களுக்கு வேலை அப்படி சொல்லவும் எல்லாரும் இங்கிலீஷ் கற்றுக்கோ தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கு வேலை வரல ஏன் வரல உனக்கு இங்கிலீஷ் தெரியாது அதுதான் மேட்டரு நமக்கு தமிழ் அதனால் நம்மளோட அடையாளத்தை தமிழ்நாட்டுக்காரன் இந்த சீனாவுக்கு போய்ட்டு வேற கண்டம் வேற நாட்டுக்குலாம் போய் வேலை செஞ்சால் அவன் அவனை அப்படியே வச்சிப்பாங்க ஏன்னு கேட்டால் அவன் மாடு மாதிரி வேலை செய்வான் இப்போது நம்ம அவன் அவன் ஊர்க்காரன் வேலையே செய்யமாட்டான் ஆனால் காசு கேட்பான் தமிழ்நாட்டுக்காரன் நம்ம கொடுக்குறதுக்கு மேலாக வேலை செஞ்சிடுவான் நீ தமிழ் பேசக்கூடாது தமிழ் பேசுனால் இப்போலாம் எதை எடுத்தாலும் இங்கிலீஷ் சின்ன பிள்ளைங்கள்ள இருந்து இங்கிலீஷ் பேசு இங்கிலீஷ் பேசு சரி படிக்கிறதும் இங்கிலீஷ் மீடியம் அப்புறம் கவர்மெண்ட் எதுக்கு ஸ்கூல் திறந்து வச்சிச்சு அது திறக்காமலே இருந்துருக்கலாம்ல நீ ஸ்கூல்ல உனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் கிராமர் இங்கிலீஷ் வேணும் தான் அதுக்குன்னு நம்ம தமிழே வேணாம் நீ தமிழா சீ அப்படின்னு சொல்கிறமாதிரி பண்றாங்க எல்லாரும் அப்படின்னு சீ போன்ட்டு நம்ம ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பதினெண்கீழ்கணக்கு அந்த மாதிரி பல நூல்கள் இருந்திருக்கு அந்த நூல் எல்லாமே அந்த நூல்லாம் இருந்தால் எதுவும் ஆயிடும்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையால் போய் கடலுக்குள்ளே போட்டு கடலுக்குள்ளே போட்டால் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கின்றமாதிரி ஒரு பொய் சொல்லி இந்த மாதிரிலாம் நிறைய இது நம்ம தமிழ் ஆடி அழிக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த மொழி எல்லா மொழியும் சொல்லலாம் நம்ம மொழி தமிழ்மொழி வந்துகிட்டு நம்ம நம்மளுக்கு பேசுறதுக்கு அவ்வளோ ஒரு சுலபமாக இருக்கும்